பக்கத்து வீட்டில் தோட்டம் போட்றக்கு எங்கள்கிட்ட வந்து உதவி கேட்டாங்க அப்போ வந்து நாங்கள் வந்து காய் காய்கறிகள் போட்றக்கு பீக்கங்காய் வெண்டைக்காய் பாவக்காய் இப்படியெல்லாம் போட்றக்கு விதையெல்லாம் எடுத்து வச்சு அதை சாம்பல் தடவி நாங்கள் உபயோப்படுத்துங்க அதுதான் வித நல்லா முளைக்கும் அப்படின்னு சொன்னேங்க அப்புறம் இயற்கையான உரங்கள் வந்து போடுங்க சாணி இது மூலியமாக தயாரிக்கிற உரமெல்லாம் போட்டு நீங்கள் விளைய வச்சிங்கன்னா நல்லா வெள்ளாமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேங்க